ஹலோ ஏங்க வெப்பட காய்கறி கடைங்களா எங்களுக்கு வந்துங்க காய் வேணுங்க கத் கத்திரிக்காய் ஒரு கிலோ வேணுங்க உருளைக் கெழங்கு ஒரு கிலோ கேரட்டு ஒரு கிலோ என்ன ரேட்டுங்க சரிங்க சரிங்க சரிங்க எல்லாம் ஒரு ஒரு கிலோ போட்டு தனி தனியாக கட்டி வச்சுருங்க ஆமாங்க ஆமாங்க வேறு என்னென்ன காய் இருக்குதுங்க சரிங்க சரிங்க சரிங்க சே ஆ சரிங்க இதெல்லாம் என்னென்ன ரேட்டுங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க அப்போ எல்லாமே எல்லாம் இது பண்ணிக்கங்க இது வந்துங்க சொந்தமாக காட்டில் விவசாயம் பண்ணி கொடுக்குற காய்ங்களா இல்லை எப்படிங்க சரிங்க அதனால் தான் கேட்டேங்க எப்படின்னு சரிங்க சரிங்க நீங்கள் கொண்டது நீங்கள் கொண்டு வந்துடுவீங்களா நான் வந்து வாங்கக்கணுங்களா சரிங்க சரி நானே வந்து நாளைக்கு வாங்கக்கிறேங்க காயெல்லாம் நல்லா எல்லாம் கட்டி வச்சுருங்க எல்லாம் ஒரு ஒரு கிலோங்க சரிங்களா சரிங்க சரி வச்சுட்றேங்க ம் எங்காவது ஓட்டலுக்கு பேசுகிற மாதிரி மூணு பேரும் பேசிவிட்டு இருந்தோம்னால் யார் இந்த அம்மா வச்சு என்ன பண்ணுதோ தெரியலின்ட்டு பேசியாவது இங்கே கேட்டுகிட்ருப்பாங்க